ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து பாண்டிச்சேரி லாஸ்பெட்டில் வந்து ஒரு பெரிய இசைவிழா நடந்துச்சு அதில் நானு என் ஃப்ரெண்ஸ் எல்லாம் பைக்கில் போனோம் அப்போ போகுபோது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்துச்சு என்ன நடக்க போது இதுவரைக்கும் நான் போனதே கிடயாது அந்த மாதிரி ஃபங்ஷனுக்கெல்லாம் அதனால நானு என் ஃப்ரெண்சுங்க எல்லாம் போகும்போது அங்கே லாஸ்பெட்டில் போய் ரீச் ஆகிட்டோம் கரெக்டாக வந்து மூணு மணிக்கெல்லாம் போயிட்டோம் ஆனால் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குதா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்கள் அங்கே போயிட்டு பார்க்கம் போது நல்லா நிறையா நிறையா மக்கள்லாம் இருந்தாங்க நல்லா வைப்பா இருந்துச்சு அதுக்கப்பறம் நிறைய ஸ்டார்ஸ்லா வந்தாங்கள் நல்ல மியூசிக் டிரெக்ட்டர்ஸ்லா அந்த மியூசிக் டிரெக்ட்டர்ஸலாம் வந்து அப்புறம் சாங்ஸ்லாம் பாடுகிறவங்களா வந்தாங்க விஜய் டீவியில் பண்ணுறவங்களா நிறைய பேரு வந்துருந்தாங்க சாங்லாம் பாடும் போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவங்க வாய்ஸ்லா கேட்கும்போது ரொம்ப யூனிகா இருந்துச்சு அப்போ ச மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் நிறைய டான்ஸ்லா ஆடினோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அந்த வைப்பு ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த சங்கலா கேட்கும் போது ரொம்ப ரீ ஃபஸ்ட் டைம் அந்தமாதிரி டேரக்ட்டா போய் கேட்கும்போது ரொம்ப ரியலிட்டிக்காக இருந்துச்சு பார்க்கும் போது கேட்கும்போதும் ரொம்ப ஒருமாதிரி புத்துணர்ச்சியாக இருந்துச்சி அப்புறம் ரொம்ப ரொம்ப குஸ்பம்சா இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய நிறைய சாங்கை அங்கே நல்ல போட்டுருந்தாங்க நைட் ஒரு பத்து மணி நடந்துச்சு நிறைய மக்கள் நிறைய பேரு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கள் எங்களை மறந்தே நாங்கள் வந்து எல்லா டான்ஸ் ஆடுனோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் இந்தமாதிரி நடக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்தமாதிரி அடிக்கடி நடந்தால் நல்லா இருக்கும்